நான் செடி வளர்க்க என்ன பண்ணுவேனா செம்மண் பயன்படுத்துவேன் செம்மண்ணு பயன்படுத்தி பண்ணும் போது செடியோடய வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ விதலாம் போட்டு முளைக்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா செம்மண்ணு போட்டு அதில் விதைய போட்டு தண்ணி ஊற்றி தினமு பராமரிச்சுட்டு வரும் போது அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்லா முளச்சி வரும் வேர் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னுவாங்க செம்மண்ணு வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா செம்மையாக வந்து வளர்ந்து வரும் அப்படிங்குறதுக்கு தான் அந்த செம்மண்ணு வந்து பயன்படுத்துகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செம்மண்ணே இல்லை அப்படினாலும் நான் என்ன பண்ணுவேனா சாதாரணமாக எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்ன மணல் இருக்கோ அதிலே வந்து தரையிலே குழி பறித்து வச்சுடுவேன் அதுவும் வந்து நல்லா வளர்ச்சியை தான் தரும் தினமும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம்னாலே செடியோடய வளர்ச்சிலாம் வந்து நல்லா அதிகமாக இருக்கும் பூச்செடியாக இருக்கட்டும் இல்லை காய்கறி செடியாக இருக்கட்டும் ஏதுவாக வேணாலும் இருக்கட்டும் நம்ம வந்து அதை தொட்டு பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படினாக்க தினசரி தண்ணி விட்டுட்டு அதை பார்த்துட்டு எப்படி சொல்கிறது அதை அந்த தொட்டாலே அதோடய அதுக்கு வந்து உணர்வுகள் தெரியும் அந்த மாதிரி செடிகளோடய நம்ம பழகிட்டு இருந்தோம்னா அதோடய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சில சமயம் என்னதான் நம்ம தண்ணி விட்டாலும் செடி வந்து அவ்வளோக்கு வளராமல் சில செடி வந்து குட்டையாவே இதாவே இருக்கும் நம்ம என்னடா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் இது வளரவே காணும் இப்படியே இருக்கே இதே சைசில் அப்படி ஒன்றும் வளர்ச்சியும் காணும் இப்போது பூச்செடி எல்லாம் பார்த்திங்கன்னா பூவும் இல்லை ஒன்றும் இல்லை இப்படியே இருக்கே அப்படிங்குற மாறியெலாம் இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேனா இந்த நம்ம தினசரி சமையல் பண்ணுறோம்ல அதில் ஒதுங்கிற இந்த காய்கறி கழிவுகளெலாம் இருக்குல அதெலாம் வந்து என்ன பண்ணுவோம்னா அதெலாம் சேர்த்து வச்சு அதை உரமா போய் அதை தான் நான் போடுவேன் செடிங்களுக்கு பூ பூக்களை செடி எல்லாம் ரொம்ப வாடி அப்படியே டல்லா இருக்குது சரியாக வளருல சின்னோண்டாவே இருக்குது அப்படின்னா இந்த கழிவுகளை கொண்டு போய் போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அந்த பூ செடியோடய வளர்ச்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் நல்ல நீங்களே பார்த்து உணரலாம் அந்த அளவுக்கு அதோடய வளர்ச்சி வந்து ஃபாஸ்டாக இருக்கும் அந்த நம்ம உரம் யூஸ் பண்ணுறனால அந்த செயற்கை உரம் அந்த கடையில் வாங்கி போடுகிறது இந்த மாதிரி இதெலாம் நான் பயன்படுத்த மாட்டேன் ஃபுல்லாவே வந்து வீட்டில் இருக்கிற இயற்கையான உரங்களை தான் பயன்படுத்துவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நார் போட்ட செடி நல்லா வளரும் வேர் பிடிக்கும் அப்படின்ம்பாங்க இந்த தேங்காய் நார் இருக்குதுல்ல அந்த தேங்காய் நாரோடய வந்து நல்லா தூள் தூள்லா ஆகிட்டு சப்போஸ் நம்மளால தூளாக ஆக்கமுல்ல அப்படின்னா அதை தூளாக ஆக்குனா ஆக்கிடுலாம் மிக்ஸியோ இல்லை எதுலேயோ போட்டு சப்போஸ் ஆக்கமுடில்ல அப்படின்னா அதை குட்டி குட்டி குட்டியாக நல்லா பிச்சுவிட்டு அந்த செடிங்க இருக்கிற பக்கம் தூவி விட்டோம்னாக்கா அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் செடிக்கு இப்போது இந்த வெயில் நாள்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப செடி வாடி போயிடும் அவ்வளோக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அந்த சமயத்தில் இந்த தேங்காய் நார் வந்து சுற்றி லைட்டாக குழி பறிச்சிகிட்டோ இல்லை அதுமேலேயோ வந்து நல்லா சுற்றி போட்டு விட்டோளோ நிறயா அது என்ன இருக்கும்னா நம்ம தண்ணிவிட்டோம்னா அதோடய ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது வந்து செடி வந்து நல்லா வளர்ச்சி அடையும் உரம் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பயன்படுத்தினாலே போதும் செடியோடய வளர்ச்சியை பார்க்கலாம் தினசரி தண்ணி ஊற்றணும் நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலே அதோடய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும்